நாலாம் க்ளாஸ் படிக்கும் போதே எங்களுக்கு பாட்டுக் க்ளாஸ் வகுப்பில் சேர்ப்பாங்க ஒரு ஒரு பீரியட் வந்து பாட்டு சொல்லிக் கொடுத்தாங்க பாட்டு சொல்லும்போது அவர் சொல்லிக் கொடுத்தது நாங்கள் பாடும் போது அவர் அந்த வாத்தியார் வந்து எங்களை என்க்ரேஜ் பண்ணிகிட்ருந்தாரு என்க்ரேஜு பண்ணும் போது இன்னும் ஆர்வம் நல்லாவே வந்துச்சு அதுக்காக சில பேரை செலெக்ட் பண்ணி பாட்டுப் போட்டிக்கலாம் கூட அனுப்பி வைக்கிறாங்க அதில் வந்து பரிசெல்லாம் வாங்கின்னு வந்திருக்குறேன் இதெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து அறுபத்தி அஞ்சிலேருந்து எண்பதுக்குள்ளே நடந்தது இந்த இதெல்லாம் பாட்டுக் க்ளாஸு பாட்டுப் போட்டி எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன்